ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார் சார் இது மாதிரி கார் வர்ற வழியில் பாதியில் இன்ஜின் அடைப்பு இருக்கு போலயிருக்கு சார் வண்டி ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி போய்டுது நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறோம் என் ஃப்ரெண்டு உங்கள் நம்பர் கொடுத்தாப்புல ஃப்ரெண்டு மூலியமாக உங்கள் நம்பர் வாங்கினேன் ஆ ஹோண்டா எம்ஐ சார் ஆ டீசல் இன்ஜின் சார் டீசல் இன்ஜின் சார் இல்லை சார் போய்ட்டே இருக்கு ஆ ரேர்ராக தான் சார் இருக்கு போய்ட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ள அந்த கம்ப்ளைண்ட் வருது சார் அது எப்போது சார் எடுத்துகிட்டு வரலாம் ஓகே சார் எப்போது சார் எடுத்து வரலாம் ஆ ஆமாம் சார்

ஆமாம் சார் ஆமாம் சார்

இது கடை பேர் சார் கடை நேம் சார் ஓகே சார் இப்போது ஸ்பார் பார்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கிங்களா ஓகே சார் எத்தனை நாள் சார் ஆகும் சார் உடனே கார் அர்ஜெண்டாக தேவைப்படுது சார் ஓகே சார் சார் நாளைக்கு ஏர்போர்ட் வரைக்கும் நாளைக்கு ஏர்போர்ட் வரைக்கும் போக வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு சார் அர்ஜெண்டாக அதுக்காக தான் பாத்தே சரி சரி சார் ஓகே சார் சரி ஓகே சார் ஈவினிங்காக எடுத்துகிட்டு வரேன் சார் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார் இதே இதே நம்பர் தானே சார் இதே நம்பர் தானே சார் உங்கள் உங்கள் நம்பர் சார் இதே நம்பர் தானே சார் ஓகே சார் தேங்க்யூ ஓகே